ஆ சார் ஆட்டோக்காரர் தானே ஆ சார் நாங்கள் பண்ரூட்டிலேருந்து ஆ நாங்கள் பண்ரூட்டிலேருந்து வர்றோம் சார் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகணும் நாங்கள் இப்போ மதுரை பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஒரு மூணு பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம் சார் நீங்கள் கொஞ்சம் வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்க முடியுமா ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் அங்கே வந்துவிடுறேன் சார் அமௌண்ட் எவ்வளோ சார் வரும் பார்த்து சொல்லுங்கள் சார் லேடிஸ் சார் லேடிஸ் சார் லேடிஸ் சார் கொஞ்சம் கூப்பிட்டு போகணும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார் வரும் சார் கிலோமீட்டர்ஸு ஆ டொண்ட்டி டொண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஆ ஓகே சார் ஓகே

ம் ம் ம் ம் ஓகே சார் ஓகே ஆ ஓகே சார் இது டிராஃபிக்லாம் ஏதாவது இருக்குமா நடுவில் திடீர்னு ஏதாவது ஆ ஆ ஆ ஆ ஓகே சார் ஓகே சார் எங்களுக்கு சேஃப்டி முக்கியம் ஏன்னா ஜுவல் ஜுவல்லரிலாம் அணிஞ்சுட்டுருக்காங்க அதனால நகை நிறைய போட்டுட்டு இருக்காங்க அதுக்கு தான் ம் ஏன்னா நாங்கள் புதுசு சார் தெரியாது இந்த ஏரியா பற்றி எங்களுக்கு தெரியாது நாங்கள் பண்ரூட்டிலேருந்து வர்றோம் ரொம்ப லாங் நேற்று ஏறினோம் பஸ்ஸு

ஆ ஓகே சார் நாங்கள் அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்றோம் சார் நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிறிங்களா சரிங்க சார் ஓகே சார் தேங்க்ஸ் சரிங்க சார் ஓகே சார் தேங்க்யூ